நான் வந்து அப்படியெல்லாம் எல்லா நேரமும் ஃபாலோ பண்ண மாட்டேன் சில நேரம் வந்து அவங்க சொல்கிற பொருளெலாம் நம்மக்கிட்ட இருக்காது இப்போ வந்து அவங்க கரம் மசாலா வந்து இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் போடணும் அப்படீன்னு சொல்கிறாங்கன்னா கரம் மசாலா என்ட இல்ல அப்படீன்ற பட்சத்தில் நான் வந்து மல்லித்தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் பட்டைக்கிராம்பு வந்து நான் தூள் பண்ணி வச்சுருப்பேன் அது நாலுத்தையும் வந்து போட்டுப்பேன் அது வந்து ஓரளவுக்கு கரம் மசாலா ஃபிளேவர் எடுத்துக்கொடுக்கும் அந்தமாதிரி செய்வேன் அதுமாதிரி இல்லைன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்கன்னால் நாலு பேருக்கும் ஒரு ஒருமாதிரியான டேஸ்ட் இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஸ்வீட்டும் இப்போது அந்த புளிப்பும் சேர்ந்துச்சுன்னா எனக்கு அந்த சாப்பாடே பிடிக்காது அது எனக்கு டேஸ்டாகவே தெரியாது அப்போ நான் வந்து ஸ்வீட்டு புளிப்பு இந்த காரம் இந்த மூணுமே ஒன்றா சேர்ந்தாலுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்போ அந்தந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் எதை எதை குறைக்கணும்னு பார்த்துப்பேன் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஷுகர் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு ஷுகர் இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்வீட்லையுமே வந்து நான் ஷுகரை குறைக்கணும் ஷுகர் வந்து அவங்களுக்கு தனியாக நான் போட்டுக் கொடுப்போம் நாங்கள் தனியாக வந்து சாப்பிடுவோம் அந்தமாதிரி ஷுகரை குறைப்போம் அதுமாதிரி வந்து சிலபேருக்கு இந்த குழம்புத்தூளே பிடிக்காது சாம்பாரில் போட்டால் அதனால அந்த சாம்பாரில் குழம்புத்தூளுக்கு பதில் சாம்பார் பொடி போடுவோம் அப்புறம் வேறு ஸ்வீட்டுதான் ஸ்வீட்டுதான் மெயினாக கான்சன்ரேட் பண்ணுறது இந்த விஷயத்தில் அதுமாதிரி காரம் பிரியாணிலெலாம் காரம் அதிகமாகப் போனால் அது பிரியாணி டேஸ்டாகவே இருக்காது அதனால பிரியாணியில் வந்து அதிகமாக காரம் போட மாட்டோம் பொதுவாகவே எல்லாத்திலயுமே காரத்தை கம்மிப் பண்ணிப்போம் அதுமாதிரி லெமன் சாதத்தில் வந்து அந்த கசப்புத் தன்மை சில பேருக்குப் பிடிக்கிது சில பேருக்கு பிடிக்காது இந்த புளிப்பு கசப்பு சேர்ந்தா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதெல்லாம் கொஞ்சம் வந்து யாருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் அந்த மாதிரி தான் எல்லாமே ஓரளவு இந்த ஸ்வீட்டு காரம் இதை மேனேஜ் பண்றதெல்லாம் இருக்கும் மற்றபடி பெரிசா வந்து ஃபிளேவர் பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது நான் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை